எங்கள் பகுதியில் செய்கிறாங்கன்னா நிறையா பேர் செஞ்சிட்டுருக்காங்க நான் இது வரைக்கும் அதை மாதிரி செஞ்சது கெடையாது செய்ணும்னு ஆசையாக தான் இருக்குது அது வந்து அது பேமெண்ட் நிறையா பேமெண்ட் நிறையா வேணும் வேணுமாம் இருக்குது அந்தளவுக்கு நமக்கு வந்து பேமெண்ட் வந்து குடுக் போட்டு செய்கிற அளவுக்கு முதலீடு போட்டு செய்கிற அளவுக்கு நம்மகிட்ட அம் இது இல்லை பணம் இல்லை அதனால் வந்து நாங்கள் எங்கள் சொந்த சுயதொழிலாக வந்து நெசவு தான் செஞ்சிட்டுருக்கோம் அதில் பட்டு இருக்கு காட்டன் இருக்குது எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து காட்டனில் செஞ்சிட்டுருக்கோன்னா நெசவு தான் எங்களோடய முக்கிய தொழில் நெசவு தான் பாரம்பரிய தொழில் அதான் அதனால் நாங்கள் நெசவு தான் செஞ்சிட்டுருக்கோண்ணா நமக்கு எதாவது இயன் யாராவது வந்து முதலீடு கொடுத்து போட்டு இந்த மாதிரி கைத்தொழில் செய்யணும் இப்போ டெய்லரிங் செய்யணும்னு சொல்லி சா கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதுவும் வந்து செய்யணும்னு ஆசையாக தான் இருக்குதுண்ணா